எங்கள் ஊரில் வந்து சித்திரை திருவிழா நடக்கும் அது வந்து பசங்களாம் சேர்ந்து ஒன்னாக போய் சாமி கும்பிட்டு அப்படியே ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ தான் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்கள் என்னடா இன்னும் கிறுக்குத்தனமாக சுற்றிட்டு இருக்கீங்க ஒரு கல்ச்சராக சாமி கும்பிட்னும் சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் வேட்டி சட்டையெல்லாம் கட்டி கரெட்டாக ஆறு மணிக்கு போய் சாமி கும்பிட போயிருவோம் போனவொன்னே சூடம் தேங்காய் எல்லாம் உடச்சிட்டு சாமிக்கு மாலை வாங்கி போட்டு அப்படி இது பண்ணி முடிச்சவொன்னே அப்புறம் சாமி தேர் ஊர்வலம் தேர் ஊர்வலத்துக்குலாம் போயிவிட்டு தேரை இழுத்து சாமிக்கு மரியாதை செஞ்சிவிட்டு அப்படியே அது முடிச்சு அடுத்த நாள் வந்து அழகர் ஆற்றுல இறங்குறது அதுக்கு வந்து ஊரே ஜெகஜோதியாக இருக்கும் நாங்கள் விடிய விடிய எல்லாரும் முழிச்சியிருப்போம் எப்போ சாமி வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே ஆத்துக்குள்ளே போய் நிற்போம் அப்படியே ஆற்றுல வந்து சாமி இறங்குறப்போ அப்படியே மனசுக்கு ஒரு திருப்தியாக சந்தோஷமாக மன நிறைவாக இருக்கும் அப்படியே சாமி ஆற்றுல இறங்கிட்டு அந்த பின்னாடி புராண கதையெல்லாம் சொல்லுவாங்கள் இது மாதிரி அழகர் வந்து மீனாட்சி த தங்கச்சி மீனாட்சி வந்து அழகரோட தங்கச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு எங்களுக்கு மெய் சிலிர்ந்து அப்படியே எல்லா கதையும் கேட்டுகிட்டு இருப்போம் அதனால் எங்கள் ஊர் திருவிழா வந்து எப்பயுமே ஜாலியாக ஃபன்னாக நாங்கள் எல்லாரும் ஒன்று கூட்ற இடோன்னா அது திருவிழா தான் எங்கள் எங்கள் வெளியூர் ஊரில் வேலை பார்த்தாலும் எல்லாரும் திருவிழாவுக்கு வந்து ஒன்னாக சேர்ந்து சாமி கும்பிடுவோம்